நான் ஃபஸ்ட்டு இங்கே பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் இங்கிருந்து லடாக் போகிறதுக்கு நான் இப்போது ப்ளான் போட்டிருக்குறேன்னா இப்போ நான் இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக லடாக் போக முடியாது என்னால் நான் இங்கிருந்து லடாக்குக்கு போகிறத்துக்கு நடுவிலேருந்து எங்கெங்கெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணணும் ப்ரேக் ப்ரேக் எடுத்துக்கணும் எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணணுங்றத ஃபஸ்ட்டு நான் யோ அதை ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சர்ச்சு பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் பெட்ரோல் வந்து எடுத்துப்பேன் பைக்கில் ஃபுல்லாக ஏன்னால் வண்டி நம்மளுது எங்கே நிற்கும் எங்கே பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் எங்கே நம்மளை தள்ள விடுனே தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு பைக்குக்கு பெட்ரோலு ஃபுல்லா எடுத்துப்பேன் பெட்ரோல் எடுத்துக்குன்னு டயரு வண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கன்னு ட்யூப்லெஸ் டயர் போட்டுக்கணும் ஏன்னால் வண்டி அப்பப்போ பஞ்சராகும் ஏன்னால் நம்ம போகப் போகிறது வந்து லடாக்கு அதனால நம்ம வந்து எப்போ வேணால் பஞ்சராகுனு நம்ம சொல்லமுடியாது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் கைக்கு க்லௌவ்ஸு ஹெல்மெட்டு லைசன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டரு எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும் ஏன்னால் நம்ம லடாக் போகப் போகிறன்றதுனால நம்மக்கிட்டே எல்லாமே இருக்கணும் வண்டியுடைய லைசன்ஸு அப்புறம் ஆர்சி புக்கு இது எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கணும் ம் இப்போது நம்ம லடாக்கு போகிறோன்னா எப்படி நம்ம தனியாயெல்லாம் நம்மளால் போக முடியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போணும் அதனால் இப்போது லடாக்கு போகிறது இந்த இந்த டைமில் வந்து லடாக் போகிறதுன்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் காண்டக்ட் பண்ணி பிடிக்கணும் அப்படியே எல்லாேரும் கும்பலாக போகணும் அந்தமாதிரி நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போனால் நம்ம கரெக்டாக கரெக்டாக போகலாம்